புதிதாக பிறந்த குலந்தைய எப்படி கவனிச்சிக்கணும் அப்படின்னா இப்போ குலந்த பிறந்தோன்னே என்ன பண்ணுவாங்கள் அப்படின்னா அதோட எடையை செக் பண்ணுவாங்கள் இப்போ எடையை வந்து நார்மல் எடை இல்லை ஜாஸ்தியான எடை அப்படின்னா அந்த டாக்டரே சஜஸ்ட் பண்ணுவாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ குலந்த வந்து நார்மல் எட செ இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியான எடை அப்படின்னா நம்ம ரெகுலரா ரெகுலரா என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் இப்போ குலந்தையோட எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டாக்டர் வந்து ஐசியூல எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல வச்சி தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வந்தும் அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்போதான் குலந்தையோட எடை கூடும் ஸோ இது வந்து எடையை பற்றி அடுத்தது என்ன பண்ணுவாங்கள் அப்படின்னா இப்போ பிறந்து குலந்த ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயே ஒரு தடுப்பூசி போடுவாங்கள் அது எதுக்காக அப்படின்னா மஞ்சக்காமாலை தடுப்பூசி ஸோ அந்த ஊசி போட்டதுமே சில குலந்தைகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மஞ்சக்காமாலை அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயில்ல காமிச்சாலே போதும் அந்த விட்டமின் டி இல்லாட்டி சன் லைட் படும் போது அது அது தானாகவே சரியாயிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூவி லைட் வச்சிருப்பாங்க ஸோ அது ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் வச்சாலே அதெல்லாமே சரியாயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்துட்டு குலந்தைய எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது குலந்தைன்னா அழுதுட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு மணிநேரத்துக்கு ஒரு தடவை அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு மணிநேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுத்துட்டே தான் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும் ஒரு ரெண்டு மணிநேரத்துக்கு ஒரு தடவை குலந்த எப்படி தூங்குது என்ன ஏதுன்னு எல்லாமே செக் பண்ணிட்டே தான் இருக்கணும் நம்ம குலந்தைய கவனிக்காமல் விட்டுறக்கூடாது ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா குலந்தைகளுக்கு திட உணவு கொடுக்க ஆரம்பிக்கணும் அந்த திட உணவு கொடுத்து குலந்தைக அதை சாப்பிட ஆரம்பிச்சாத்தான் அதுங்களுக்கு இன்னுமே ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் பட் ஆறு மாதம் வரைக்குமே நம்ம தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது ஸோ இப்போ எல்லாமே டாக்டர்ஸ் என்ன ப்ரோவைட் பண்ணுறாங்க அப்படின்னா மல்ட்டிவிட்டமின் சிரப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அது வந்து ஆறு மாசம் தாய்ப்பால் கூட சேர்த்தி ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ராப்ஸ்னு இருக்குது ஸோ அந்த ட்ராப்ஸ் வந்து குலந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதை எதுக்காக அப்படின்னா மல்ட்டிவிட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்காக ஸோ அது இது வந்து டெய்லி கொடுக்கணும் அது போக தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் குலந்தைகள நல்லா கவனிச்சுக்கணும் ஏன்னா இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமே குலந்த என்ன பண்ணும் அப்படின்னா குப்புற விழ ஆரம்பிக்கும் ஸோ குப்புற விழுந்துச்சுன்னால் அதுக்கு என்ன சொல் கை மாட்டிக்கும் இல்லை ரொம்ப நேரம் குப்புற படுத்தால் உடம்பு வலியாகும் ஸோ அதுக்கு எல்லாமே அழுகும் ஸோ ஒ நம்ம குலந்தைய கண்டினியூஸ்ஸாக கவனிச்சுகிட்டே இருக்கிறதுனால மூலயமா மட்டும் தான் குலந்தை எதுக்காக அழுகுதுன்னு நம்மனால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ குலந்த வந்து பசிக்காக அழுகுதா இல்லை கை மாட்டிக்கிச்சா இல்லை கால் அந்த உருளும் பிரளும் போது கை கால் ஏதாவது மாட்டிக்கிச்சா இல்லை வேற ஏதாவது க ஒரு பூச்சி கூட கடிச்சிருக்கலாம் அது குலந்தைகள ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கள் குலந்தை அழுகுதுன்னு சொல்லி பாலை கொடுப்பாங்க ஸோ குலந்த ஃபஸ்ட்டு எதுக்காக அழுகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் குலந்த தவழ ஆரம்பிக்கும் உட்காரும் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே பண்ணும் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் குலந்தைகள கவனிச்சால் மட்டும் தான் ஒரு குலந்தைய ப்ராப்பராக நம்மனால் வளர்த்த முடியும் ஸோ குலந்தைய கவனிக்காமல் நம்ம இஸ்டத்துக்கு இது பசிக்கு தான் அழுகுது டைம் ஆச்சு அதனால அழுகுதுன்லாம் இருக்கக்கூடாது அழுதுச்சுன்னா எதுக்காக அழுகுதுன்னு செக் பண்ணணும் ஸோ பசிக்காகன்னா பால் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமும் அழுதுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணணும் ரொம்ப நம்பனால் சமாளிக்கவே முடியலை என்னன்னே தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டருக்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும் அப்போ தான் அந்த குலந்தைய எப்படி வளர்க்கறதுன்னு தெரியும்